எங்கள் கலாச்சாரத்தை பாரம்பரியத்தையும் பாதுகாக்க என் பரிந்துரைகள் செய்ய செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் ராக்கெட் சையின்ஸ் இல்லை நம் பெற்றோர்கள் நம் பெற்றோருடைய பெற்றோர்கள் அவருடைய பெற்றோர்கள் பின் தொடர்ந்து வந்த பழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் நான் பின் பின்பற்ற வந்தால் அதுவே போதும் இப்பொழுது இருக்கும் குழந்தைகளுக்கு அதுவே ஒரு பெரிய பொக்கிஷமாகும் நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் குடுத்ததை நம் பிள்ளைகளுக்கு நம் தவறாமல் கற்றுக் குடுக்க வேண்டும்